ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் ஆ ஓகே தான் ரிப்போர்ட் இருக்கே உங்கள் ரிப்போர்ட் தானே இதோ பார்த்து சொல்கிறேன் இருங்க ஆ ஆ ஆ அம்மா சுகரு என்ன இது ஒரு நானூறு கிட்டத்தட்ட இருக்குது உங்களுக்கு சுகரு என்ன சா என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஆமாம் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்ன சாப்பாடு காலையில் என்ன சாப்புடுறீங்க

சரி அதனால் தான் இப்படி ஆகிருச்சி உங்களுக்கு சுகர் லெவல் வந்து இப்போ கிட்டத்தட்ட நானூறு இருக்குது ஆ நான் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு டேப்லெட் எழுதி தரேன் அதை சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பாடு உணவு முறை வந்து பிளான் பண்ணி சாப்பிடுங்க காலையில் மத்தியானம் நைட்டு கொஞ்சம் முன்னாடியே சாப்பிட்டுடுங்க கோதுமை கொஞ்சம் சேர்த்துங்க அரிசி உணவுகளை கொறைச்சிக்குங்க காய்கறி பழங்கள் சாப்பிடுங்க சுகர் இல்லாத பழங்களை சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவலு குறையும் இந்த டேப்லெட் ரெகுலராக நீங்கள் காலையிலேயும் நைட்டும் சாப்பிடுங்க ரெண்டு வேளை இல்லை இல்லை நான் மெடிக்கலுக்கு எழுதி தரேன் மெடிக்கல்லேயே வாங்கிக்கங்க ஆ நல்ல கம்பெனி மாத்திரையாக தான் இருக்கும் நீங்கள் வாங்கி ஒரு ஒன் மந்த்துக்கு இதை சாப்பிட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் திரும்ப ஒரு வாட்டி வே நம்ம பிளட் டெஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கு கீழே கம்மியாக இறங்கிட்டுனா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகர் நார்மலாக ஆகிட்டுன்னா ஒன்றும் ப பயப்பட வேண்டியது இல்லை அதலாம் இல்லை இல்லை அதலாம் வேண்டாம் நீங்கள் அலோ அலோபதி மெடிசன் தான் இப்போதைக்கு உள்ளதுக்கு ஒரு நல்லது அதனால் நான் வந்து இங்கிலீஷ் மெடிசனே உங்களுக்கு எழுதி தரேன் இப்போது வந்து புது மாலிக்குல் புது புது காம்பினேஷனில் உள்ள டேப்லெட்டாக எழுதி தரேன் அதை மட்டும் ஒரு ஒன் மந்த்து எடுத்து சாப்பிடுங்க ஆ உங்களுக்கு ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஆஃப்டர் ஒன் மந்த்து கழித்து நம்ம ஒரு வாட்டி திரும்ப ஒரு பிளட் செக் பண்ணி பார்த்துட்டு ஆ என்னான்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சாப்பாடை மட்டும் நீங்கள் வந்து இந்த மூணு வேளையாக இந்த பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க ஒரே நிறையா சாப்பிட்டீங்கன்னா இந்த கலோரிஸ் அதிகமாயிடதுனால சுகர் லெவல் அதிகமாகிடும் ஓகே சார் ஓகே சார் பார்த்துக்குங்க இந்த டேப்லெட் எழுதி கொடுக்குறேன் வாய்ங்கிங்க நீங்கள் ஆ ஓகே ஆ நன்றி தேங்க்ஸ்